எனக்கு வந்துங்க முதல் முதல்ல எங்கள் அண்ணன்தான் சொல்லிக் கொடுத்தாருங்க நீச்சல் ஏன்னெனு கேட்டால் எங்கள் அப்பா இல்லை அதனால நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்து போனதுனால் எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுத்தாரு அவர் நீச்சல் சொல்லிக் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது அல்லது மூணாவது மூணாம் க்ளாஸு தான் படிச்சுருப்பேன் அப்போவே சொல்லி அப்போவே சொல்லிக் கொடுத்துட்டாரு கிணத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே ஒரு ஒரு கொஞ்ச நேரம் அவர் குளிக்கும்போது அவர் கையை பிடிச்சுக்கிட்டு கூடவே நானும் கையை பிடிச்சுக்கிட்டே இப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு அது மா அது மாதிரி அது மாதிரியே இருப்பேன் இது மாதிரி கொஞ்சம் லேட்டாகி போச்சுங்க பழகறத்துக்கே ஏன்னெனு கேட்டாக்கால் இதுக்காக நாங்கள் தனியாக நேரத்தை ஒதுக்கி நீச்சல் பழக்கெல்லாம் போகல குளிக்க போகும்போது கூட போவோம் கூட போகும்போது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் குளிக்கவும் குளிக்கவும் கொஞ்ச நேரம் பழக்குவோம் என்னை வேஷ்டிய இடுப்பில் கட்டி தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவாருங்க எட்டு மொழ வேஷ்டிய இடுப்பில் கட்டி அது மாதிரி நா நா நா ஆள் பயந்துக்கிட்டு தண்ணியை பரிச்சுட்டிக்கிட்டு சத்தம் போட்டேனால் டக்குன்னு இழுத்துப்புடுவாரு அதுமாதிரிதாங்க நான் நீச்சல் பழவி பழகிக்கிட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அதுக்கு பிறகு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற ந நண்பர்கள் கூட்டாளிங்கெல்லாம் லீவு நாளைக்கு சனி ஞாயிறு லீவு நாளைக்கு அங்கே எங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்குங்க அங்கே போவாங்க அப்போ என்னையும் கூப்புடுவாங்க வாப்பா போகலாம் வாடா போகலாம் போய் இதில் குளிக் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க இப்படியுமாவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்களோடெல்லாம் சேர்ந்து போய் கேணியில் அவங்க கூடவே அவங்க கூடவே கையை பிடிச்சு கொஞ்ச நாள் பழகி அதுக்கப்புறம் தனியாக பழகி ச அதுக்கு பிறகு தான் நான் தனியாகவே நீச்சல் அடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பர்களெல்லாம் என்னுடைய நண்பர்களெல்லாம் வந்து எங்கே போனாலும் என்னை கூட்டிக்கிட்டே போவாங்க நான் நீச்சல் நல்லா கற்றுக்கிட்டதுனால இவனை நம்பி நம்ம பயப்பட வேண்டியதில்லை இவன் நம்ம வந்து நல்லா நீச்சல் கற்றுக்கிட்டான் இவனை நம்ம பாதுகாக்க வேண்டிதில்லை அவனை அவனே பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி தைரியம் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஆ ஆற்றுல ஆற்றுலயும் அப்புறமேல் அப்படியே இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஆற்று இருக்குதுங்க ஆறு இருக்குது அந்த ஆற்றுலையும் போய் நாங்களாகவே இப்போ அந்த பசங்களோடு ஃப்ரெண்டுங்களோடு போய் ஆற்றுல போய் நீச்சல் அடிப்போம் அந்த தண்ணி எதிர் எதிர்த்து தான் அடித்து பழகுணும் ஆற்றுல போய் அதில் எதாவது முடியாமல் இருக்க நம்ம எதிர்முனையில் இருந்து தான் போய் தண்ணியை எதிர்த்து தான் நீச்சலடித்து பழகுணும் அதுக்கப்புறம் அங்கே இப்போ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் குளம் குட்டை எல்லாம் இருக்குதுங்க பெரிய பெரிய குளம் குட்டை எல்லாம் மழைக் காலத்தில் அதுலெல்லாம் நிறைய தண்ணி கிடக்கும் அதே நிறையா பசங்கள் அங்கே போய் குதிப்போம் கட்டி இருக்காங்க க கவர்மெண்ட்டில் அதில் போய் குளிப்போம் அதுதான் அந்த இருந்து குதித்து அதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு நீச்சல் எங்கள்கிட்ட கற்றுக் கொடுன்னு சொல்லி வந்த பசங்களையும் அங்கேயே கூட்டிகிட்டு போய் வைச்சு நான் உங்களுக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கற்றுக் கொடுப்போம் அது மாதிரி நிறையா பசங்களுக்கு நாங்களும் கற்றுக் கொடுத்துருக்கோம்